மற்ற கிரகத்தில் ஏலியன்ஸ் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அது இருக்குதுன்னு தான் நிறைய இடத்துல கே இருக்குதுன்றமாரி தான் சொல்லிக்கிறாங்க நாசாவில கூட கன்ஃபார்மாக சொல்லலை இருக்கலாம்ன்றமாதிரி சொல்லியிருக்காங்க நான் அதை பற்றி என்ன ஒரு ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குனால் ஸ்பேஸ் அவங்க நம்மள மாதிரி அவங்களுக்கும் ஒரு கிரகம் இருக்கும் நம்ம எப்படி எல்லாம் கனெக்டிவிட்டியாக இருக்கோமோ எல்லார்க்கூடையும் அந்தமாதிரி அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும் நம்மளமாதிரி ஃபுட் அந்தமாதிரி அவங்களுக்கு என்ன இருக்கும்னு அதை பற்றி தெரிஞ்சிக்கணுன்னு கொஞ்சம் ஆசை அப்புறம் கான்ட் கம்யூனிகேஷன் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேத்துக்கு ஒன்றும் தெரியல நாசாவில சொல்லியிருக்காங்க இருக்கலாம்னு அந்தமாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும்